ஹலோ ரெட் டாக்ஸி ஆ நாங்கள் இப்போது புக் பண்ணியிருந்தோங்க கேப்பு ஆனால் நீங்கள் வந்து டிரைவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்திங்க கூப்பிடேன் இன்னும் டிரைவர் வரலை எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுங்களா ஆமாம் நீங்கள் டிரைவர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தி நியூஸ் வந்திருந்து மெசேஜ் எங்களுக்கு அனுப்பிவிட்டுருக்கீங்க ஆனால் நாங்கள் அவங்க அவரை பார்க்கவும் முடியலை இன்னும் வரவும் இல்லைங்க கொஞ்சம் கூப்பிட்டு கேட்குறிங்களா அப்படிங்களா சரிங்க அந்த நம்பருக்கு நாங்கள் கூப்பிட்டுக்குறோம் அவரை எனக்கு கூப்பிட சொல்லுங்கள் இந்த நம்பரை கொடுத்து கூப்பிட சொல்லுங்கள் ஹலோ ஆ எங்கே இருக்கீங்க ஏங்க நாங்கள் ஒரு மணி நேரம் ஆச்சுங்க கூப் கூப்பிட்டு சொல்லி அவங்க உங் உங்கள் நம்பரை நீங்கள் வந்துட்டிங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இன்னுமே நீங்கள் வரலை எங்கே இருக்கீங்க இப்போது பழைய பஸ் ஸ்டாண்டுலைங்களா ஐய்யோ அந்த ஜிஹச் இல்லைங்க நான் இந்த ஜிஹச் இது வந்து தாராபுரத்தில் இருக்கிற ஜிஹச் இருக்கில்லங்க அந்த ஜிஹச்க்கு வரணுங்க பழைய பஸ் ஸ்டாண்டுலேருந்து உஷா தியேட்டர் இருக்குதில்லங்க ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குதில்லங்க உஷா தியேட்டர் வந்துங்க உஷா தியேட்டர்லருந்து தாராபுரம் ரோடு இருக்குதில்லங் அந்த ரோட்டில் வந்திங்கனால் ஜிஹச் இருக்குது ஆமாங்க ஆ ஜிஹச் இருக்குது அதுக்கு அப்புறம் அதிலயே ஸ்ட்ரெயிட்டாக வந்திங்கனால் சூப்பர் கார் கேர் சர்விசுனு ஒரு இடம் இருக்குது அதை ஒட்டி ஒரு பார் ஒன்று இருக்கும் அந்த பார்ல கீழே இறங்குனிங்கனா ஒரு ரோடு இருக்கும் ஆ அந்த ரோட்ல ஸ்ட்ரெயிட்டாக வந்திங்கனால் தார் ரோடு முடிந்து ஒரு மண் ரோடு வருங்க மண் ரோட்டில் இறங்கி ஃபர்ஸ்டு லெஃப்ட்டுங்க ஃபர்ஸ்டு லெஃப்ட்டில் திரும்புனீங்கனால் ஒரே ஒரு பில்டிங் தான் வீடு இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறோங்க கரெக்ட்டாக வந்துடுறிங்களாங்க ஆ சீக்கிரம் வந்துடுங்க கூப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க நாங்கள் வந்து இங்கே டாக்டர்கிட்ட போகணும் டாக்டர் டோக்கன் வாங்கியிருக்குறோம் டோக்கன் பதினொரு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்னும் வரலைன்னா என்ன பண்ணுறதுங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க கரெக்டான அட்ரஸ் லேண்ட்மார்க் கொடுக்குற சொல்லியிருக்கேன் கரெக்டாக வந்து சேர்ந்துருங்க உடனே போகணுங்க டோக்கன் வந்துடுச்சு இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து எங்களை கூப்பிடுட்டாங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஆ வந்துடுங்க ஓகேங்க லேண்ட்மார்க் இன்னும் ஒரு தடவை வேணும்னா சொல்லட்டுங்களா ஆ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டிங்களா உஷா தியேட்டர்லேருந்து தாராபுரம் ரோட்டுக்கு வந்துடுங்க அதிலயே ஸ்ட்ரெயிட்டாக வந்திங்கனால் ஜிஹச் இருக்கும் ஜிஹச்க்கு அடுத்த ஸ்டாப்பு அடுத்த இடம் வந்து பலவஞ்சிபாளையம்னு இருக்கும் அங்கே ஒரு சூப்பர் கார் கேர் சர்விசுன்னு இருக்கும் அதைவொட்டி கீழே இறங்குனிங்கனா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுறோம் இவ்வளவு லேட் பண்ணிக்கிட்டு இருந்திங்கனால் என்னங்க பண்ணுறது உங்கள் டிரைவர் அப்பவே மெசேஜ் அனுப்பிட்டாங்கள் நீங்கள் வந்துட்டிங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெளியில பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்துட்டு இப்போ வெளியே உள்ள வந்திருக்கோம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க டாக்டர் போய் பார்க்கணும் ம் டோக்கன் கட் டோக்கன் வந்துடுச்சு எங்கள் டோக்கனு வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டாங்க சீக்கிரமாக வந்து சேருங்கள் சரிங்களா ஓகேங்க